கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்று கொடுப்பது முக்கியம் தான் ஏன்னாக்கா இந்த நம்ம தமிழ் மொழியானது வந்து உலக லெவலில் முதன்மையான மொழியாக கருதப்படுகிறது அதில் ஒவ்வொரு குழந்தையும் நம்ம தமிழ் நாட்டில் பிறக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய தாய்மொழியான தமிழை கற்றுயிருப்பது மிக முக்கியம் அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தையும் தமிழ் வழியில் கல்வி பயின்று தமிழ் வழியில் தமிழை பயின்று நல்லவிதமாக ஒரு பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உரையாடுவதற்கும் ஒரு நல்ல ஒரு மொழியாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கிறது